ஹலோ நான் தான் பா சித்தப்பா பேசுகிறேன் அது இந்த வீட்டுக்கு ச சித்தி வந்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னுச்சு காலேஜிலேந்து கவி பாப்பா வரும் அது கத்திரிக்காய் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ பூண்டு அரை கிலோ கொத்தமல்லி ஆ கொடுத்துடுங்க அப்புறம் புதினா கட்டு ஒன்று கொடுங்க வேறு என்ன தொ தொக்கு எதனா இருக்கா தொக்கு வைக்கிறாபில்ல என்ன காய்கறி ஆ கொடு கொடு கோவக்காய் கோவக்காய் பாவக்காய் எதனா ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடு சரி சரிமா கொடுத்துவுட்ரு பாப்பாகிட்ட கொடுத்து அனுப்ச்சிரு மம் நான் உன்னோட செல்லில் கூகுள்பே மூலம் அனுப்பிசி விட்டுறேன் காசு சரிம்மா ஆ சரி சரி சரி சரி